கிருஷ்ணா பேக்கரிங்களா எங்கள் ஸ்கூலில் மேடம் இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக ப்ளம் கேக் ஒரு தௌசண்ட் பீஸு தேவைப்படுது நீங்கள் கிலோ எப் எப்படி மேடம் நீங்கள் ரேட் எல்லாம் அதைப்பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஆமாம் சரிங்க மேடம் எனக்கு ப்ளம் கேக் தான் மேடம் வேணும் கொஞ்சம் ரேட்டு மட்டும் கொஞ்சம் குறச்சிக்ங்க அப்படிங்களா மேடம் ஜிபே கூகுள் பேலாம் இருக்கா மேடம் ஓகே மேடம் நீங்களே டெலிவரி பண்ணிறீங்களா நான் அட்ரஸ் ஸ்கூல் அட்ரஸ் கொடுக்குறேன் டேட்டு ஓகே மேடம் ஓகே மேடம் எதாவது க கொஞ்சம் ஆமாம் மேடம் நான் ஸ்கூல் அட்ரஸ் தரேன் மேடம் உங்களுக்கு வாட்ஸப்பில் ஷேர் பண்ணுறேன் மேடம் நீங்கள் அந்த அட்ரஸுக்கு எனக்கு இந்த கேக்கை கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக சின்ன பசங்க சாப்பிடுறது மேடம் அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக எனக்கு கொஞ்சம் நீங்கள் அனுப்பி விடனும் மேடம் அதனால் தான் மேடம்

மேம் விசாரிச்சு தான் மேடம் உங்க கடை மேலே நல்லா நல்ல பேரில் இருக்கு அப்படின்ட்டு விசாரிச்சு தான் மேடம் உங்கள் கடையில் ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது ஸ்கூல் பசங்க விஷயங்குறதனால நூறு அதுவும் பசங்களுக்காக தொளசண்ட் பசங்க இருக்காங்க நம்ம பெரிய நம்மன்னா பரவால்ல அது எல்லாம் பச்சிளங்குழந்த அதனால தான் மேடம் உங்கள்கிட்ட உங்கள் கடையை செலக்ட் பண்ணி உங்கள் கடையில் கேட்டுருக்கேன் அதனால் எனக்கு நல்லா குவாலிட்டியாக மட்டும் கொடுங்க

ஓகே மேடம் ஓகே மேடம் எனக்கு ஸ்கூல்க்கு தான் நீங்கள் அமிச்சு ஓகே மேடம் கண்டிப்பாக மேடம் நீங்கள் எந்த நம்பர் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அமௌன்ட்டை பே பண்ணிடுறேன் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ